புற்றுநோய் இதய நோயெல்லாம் வந்து இந்த மாதிரி தீவிர நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு எங்கள் மாவட்டத்தில் நல்ல வசதிகள் அதிகமாகவே இருக்குது ரொம்பவும் மலிவானதாகவும் இருக்குது இங்கே வந்து க தஞ்சாவூர் மாவட்டத்தில் மாவட்ட தலைமை மருத்துவமனை இருக்குது அப்புறம் மருத்துவக்கல்லூரி இருக்குது மெடிக்கல் காலேஜு மெடிக்கல் காலேஜில் எல்லா விதமான வசதிகளும் இருக்குது புற்றுநோய்க்கு இதய நோய்க்கு மட்டும் இல்லாமல் மற்ற நிறைய வியாதிகளுக்கும் இ விலை மலிவாகவே இன்னும் சொல்லணும்ன்னா இலவசமாகவே ட்ரீட்மெண்டு கொடுக்கறாங்க கீமோ பிசியோதெரபி டயாலிசிஸ் எல்லாம் கொடுக்கறாங்க டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு இங்கே அதிகமாக வசதிகள் இருக்குது அப்புறம் கும்பகோணத்துலேயும் கூட ஒரு ஹாஸ்பிட்லு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலிருக்கு அதுலேயும் டயாலிசிஸ் பண்ணுறாங்க பிசியோதெரபிலாம் கொடுக்கறாங்க புற்றுநோய்க்கு வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க இதய நோய்களுக்கும் அதே மாதிரி நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அந்த பைபாஸ் ஆப்ரேஷன்ஸ்ஸு நிறையா பண்ணுறாங்க அதே மாதிரி சாதாரணமாக இதயத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் சின்னச்சின்ன வியாதிகளுக்கும் வந்து நிறைய சிகிச்சைகள் கொடுக்கறாங்க பெரிய அளவில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் கூட ஆப்ரேஷன்லாம் பண்ணுறது அதெல்லாம் வந்து இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரொம்ப எங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது பெரிய தனியார் ஹாஸ்பத்திரிகள்ல போய் நாங்கள் செலவு அதிகம் பண்ணுறது கிடயாது எங்களுக்கு எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற இந்த மெடிக்கல் காலேஜு தஞ்சாவூர் கவர்மெண்டு ஹாஸ்ப்பிட்லு இதுங்கள்லயே வந்து எங்களுக்கு எல்லா விதமான வசதியும் இருக்குது கொழந்தைகளுக்கு இருக்க சின்ன கொழந்தைகளுக்கு இருக்கிற இதய நோய் பிரச்சனைகளுக்கு சரி பண்ணுறதுக்கும் முடியுது பெரியவங்களுக்கும் இருக்கிற எல்லா விதமான இதய நோய் பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுக்கு ஆப்ரேஷன் வசதியிலேருந்து அவங்க தங்கியிருக்கிறதுக்கான வசதிகள் அப்புறம் அவங்களுக்கு அங்கே தங்கியிருக்கிறவங்களுக்கு உ உணவு கு உணவு கொடுக்கறது அதுவும் இல்லாமல் ஆஸ்பிட்டலேருந்தே எங்களுக்கு கிடைக்குது காலை சாப்பாடு மதிய சாப்பாடு நைட்டு சாப்பாடு பால் இந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்க அங்கேருந்தே கொடுக்கறாங்க ரொம்ப நல்லா வந்து அங்கே இருக்கிற டாக்டரும் வந்து டாக்டருகளும் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கறாங்க புற்றுநோய்க்கும் வந்து நல்ல சிகிச்சை கொடுக்கறாங்க அந்த கீமோதெரபிலாம் கொடுக்கறது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு அவங்களை காப்பாற்ற முடியுமோ அந்தளவுக்கு வந்து அவங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க எல்லா வசதிகளுமே இங்கே இருக்குது ரொம்பவும் மலிவானதாகவும் இருக்குது இன்னும் சொல்லணும்னா இலவசமாக தான் எங்களுக்கு இந்த உதவிகளெல்லாமே கிடைக்குது ஏ எனக்கு தெரிஞ்சு இதய நோய் உள்ளவங்க நிறைய பேர் வந்துவிட்டு இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தில் வேறு எங்கேயும் பெரிய பெரிய ஆஸ்பிட்டல்களுக்கெல்லாம் போகிறது கிடயாது சென்னை மாதிரியோ இல்லை கோயம்புத்தூர் அந்த மாதிரியான இடத்துங்களுக்கோ போய்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்லை இங்கேயே வந்து புற்றுநோய்க்கு இதயநோய்க்கு நல்ல நல்ல வசதி மருத்துவ வசதி ரொம்ப நல்லா இருக்குது அதனால் நாங்கள் எங்கள் மாவட்டத்துலேயே வந்து ரொம்ப நல்ல மருத்துவ வசதி எங்களுக்கு கிடைக்குது